வணக்கம் மேம் நான் எஷ்வந்தோட அப்பா பேசுகிறேன் அவனால் ஸ்கூலுக்கு வர முடியாது அவனுக்கு உடம் சரிலங்க கொஞ்சம் காய்ச்சலா இருக்கு அதனால வர முடியாதுங்க கிளாஸ்குள்ளே எப்படி நல்லா படிக்கிறானுங்களா அப்படிங்களா திங் நாங்கள் வேலைக்குப் போகறதுலே டைம் சரியாக இருக்கு அப்படி நாங்கள் பார்த்தாலும் கேமு கேமு கேம்ல தான் இருக்கான் நீங்கில் கொஞ்சம் ஸ்கூலில் கண் கண்டுச்சு வைங்க வீட்டில் எங்கனால் பார்த்துக்கிறக்கும் முடியிறதில்லை வேலைக்குப் போயிவிட்டு வர டைமே எங்களுக்கு சரியாக போயிவிடுது சரிங்க இன்னோரு டைம் லீவ் போடாத மாதிரி பார்த்துக்கறோம் வீட்டில் புக்கு எடுத்து படிச்சு ஆக்டிங் காட்றான் நாங்களும் சொல்கிறோம் படி படிந்தான் சொல்லியிட்யிருக்கோம் அவன் கேட்க மாட்டிங்கிறான் எப்போ பார்த்தாலும் கேம் அது ஒரு ஃப்ரீஃபயர்ன்னு ஒரு கேம் இருக்குங்க அந்த கேம்லேயே தான் இருக்கான் ஆ சரிங்க ஃபீஸ்லாம் எவ்வளோ சரிங்க காலையில் சரிங்க இந்த ஒரு டைம் மட்டும் லீவ் கொடுங்க நெக்ஸ்ட் டைம்லேயிருந்து நான் கரெக்டாக பார்த்துக்கறோம் சரிங்க இன்னோரு டைம் லீவ் போடாத மாதிரி பார்த்துக்கறோம் நீங்களும் கொஞ்சம் அவன் கிளாஸில் என்னான்னா பண்ணுறான் சொல்லிட்டு பார்த்துட்டு எனக்கு கூப்பிட்டு சொல்லுங்கள் நாங்களும் வீட்டில் என்ன பண்ணுறான் சொல்லிட்டு பார்க்கறோம் சரிங்களா சரிங்க தேங்க்ஸ்